எங்கூர்ல வந்து சுற்றுலா இடங்கள் வந்து நிறையாவே இருக்குது இந்த மாதிரி பவானி சக்கரை டேம் கொடிவேரி டேம் பண்ணாரியம்மன் கோயில்ன்னு இந்த மாதிரி ரெண்டு மூணு கோயில்ல புலிகள் சரணாலயம் இந்த மாதிரியெல்லாம் நிறையா ப்ளேஸ் இருக்குது இதுல்லாம் வந்து வெளியூர்ல இருக்கிற இங்கே யாருக்குமே வந்து தெரியறதில்ல அது வந்து தெரிஞ்சு அவங்க வரணும் அப்படின்னா நான் நினச்சது என்ன அப்படின்னா இப்போலாம் இன்ஸ்ட்டாகிராம்ல எது போட்டாலும் ரொம்ப வைரல்லாக வந்துட்டு பரவிகிட்ருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது அந்த மாதிரி இப்போ வந்து உள்ளூர்க் காரங்க விளையாட்றது ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ்ஸு அங்கே சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இன்ஸ்ட்டால வெளியிட்டோம் ட்விட்டர்ல வெளியிட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு சுற்றுலாப் பயணிகள் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்கள் இங்கே வந்து பார்ப்பாங்க அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பயணிகள் கூட்டம் வந்து அதிகமாகும் அப்படின் சொல்லி நான் நினக்கிறேன் அந்தமாதிரிலான் ஆகும்போது இங்கே வந்து சில சில பல விஷயங்கள்ல வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் என்னன்னு பார்த்திங்கனா இப்போ வந்து பாத்ரூம்லாம் சரியாக இருக்காது இந்த மாதிரி டேம் ஏரியாவிலயெல்லாம் பார்த்திங்கனா சுற்றுலா வரதுக்கு வந்துட்டு பயணிகள்லாம் வரதுக்கு டேம் பாத்ரூம் வந்துட்டு இருக்காது அதெல்லாம் சரி பண்ணி அங்கே அங்கங்கே ஸ்லாப்புங்க பார்க்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கே கொஞ்சம் லூக்காக இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி தந்தாங்கள் அப்படின்னா நம்ம நம்மளோட நம்மளுக்கு சுற்றி உள்ள ஏரியா வந்து சீக்கிரமாகவே ஃபேமஸ் ஆயிடும் அப்படின் சொல்லிட்டு நான் நினக்கிறேன்